ஆ அக்கா நான் ஷீமா பேசுகிறேன் நான் வந்து உங்கள்கிட்ட ட்ரெஸ்ஸு தைக்க குடித்துருந்தேனே இந்த ரெண்டு ப்லௌஸ்ஸு ஒரு சுடிதாரு அதெல்லாம் ஆ நான் தச்சிவிட்டிங்களாக்கா ஆ ஆமாங்கக்கா நான் வந்து ஒரு வேலையாக ஊருக்கு வந்தேன் கொஞ்சம் இங்கே நிறையா ஒரு பிரச்சனை அதனால் இங்கே தங்கவேண்டியதாக போயிருச்சு நான் ஊருக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதனால் நீங்கள் அத பத்ரமாக வச்சுருங்க ஆ நான் வந்ததுக்கப்புறமேட்டு வந்து வாங்கிக்கிறேன் நான் சொன்னமாதிரியே தச்சிட்டீங்களேக்கா அந்த ப்லௌஸ்லாம் கரெக்டாக ம் சரி சரிக்கா நான் உங்களுக்கு பைசா ஆ அ ஆமாங்கக்கா தைக்கணும் உங்களுக்கு பைசா கூட ஜிபே பண்ணுறேன் ஆ வந்து எடுத்துக்குறேன் ஒரு ரெண்டு நாளில் இன்னும் ஒரு எடுக்கும் போது ஒரு அடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறையா பேருக்கு தைக்கணும் அதனால் நான் எல்லாமே கொண்டு வந்து தைக்கிறேன் கொடுக்குறேன் ஒரு பாவாடை சட்டை அதெல்லாம் தைக்கணும் ஆ ஆ ஆமாங்கக்கா அது தான் தைக்கணும் நான் அப்போ வந்துவிட்டு உங்களுக்கு சொல்லுறேன் நேராக வந்துவிட்டு எதாவது நினைச்சிக்காதீங்க அதான் ஃபோன் பண்ணி ஒரு தடவை சொல்லிரலாம் இன்னைக்கு வரேன்னு சொல்லிருந்தேன்ல அது தான் வர முடியல அதனால் அதை சொல்லணும் ஆ க்ராண்ட்டாக தான்க்கா தைக்கணும் நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நேராக சொல்லுறேன் எப்படி தைக்கணுன்னு அந்தமாதிரி தான்க்கா தைக்கணும் இப்போ இந்த ஆ சரி சரிக்கா ஆ ஆ ஆ சரிக்கா சரிக்கா நான் வந்து ட்ரெஸ் ஆ எடுத்துக்குறேன் ஆ அதை நான் வாங்கிக்கிறேன் அதான் ஆ கண்டிப்பாக சொல்லுறேங்க்கா ஆ சரி சரிக்கா ஆ சரி ஆ சரி சரிக்கா சரிக்கா நான் வந்து வாங்கிக்கிறேன்க்கா ஆ ஆ ஆ ஓகேக்கா